சொல்லுங்க ஆ வணக்கம்மா சொல்லுங்க ஆமாங்கம்மா அம்மா அது பேமெண்ட்டு உங்களை ஃபுல்லாக கட்ட சொல்லியிருந்தேனே என்னாச்சு அது நான்தான் இருபத்தஞ்சி வருஷமா பார்த்துட்டுக்குறோம் நம்ம எப்படிம்மா கம்மி பண்ண முடியும் ஃபீஸ்ஸெல்லாம் கட்டணும் கோர்ட்டுக்கும் காசு கொடுக்கணும் இல்லைங்களா அது நம்ம பெர்சனல் யூஸ்சுக்கு இல்லைல்லம்மா நம்ம கோர்ட்டுக்கு கட்டணும் நீங்கள் எங்கள்கூடதான அலைஞ்சீங்க பார்த்தீங்கள்ல நம்ம எங்கெங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டோம் எல்லாம் அப்போ நீங்கள்தானம்மா கொஞ்சம் நீங்கள்தான் அதிகமாக கொடுக்கற மாதிரியும் பார்க்கணும் கட்டி இருக்கீங்கதானம்மா இது வந்து கேஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால்தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க முடியும் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருந்தோம் கேஸ்ஸு ஓப்பன் பண்ணும்போதே இவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்ட்டு ஆமாம்மா புரியுதும்மா இதில் எப்படிம்மா கம்மி பண்ண முடியும் அம்மா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் சொல்லியிருந்தோம் அதுவே கம்மி பண்ணிதானம்மா சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சம்ட்டு நீங்கள் உங்கள் சைடே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வேலையும் நாங்கள் பார்க்கணும் இல்லைம்மா நீங்கள்தான் என்னென்று பார்த்து எங்களுக்கு மு முடிவு ஹலோ கேட்குதுங்களா சரிம்மா பார்த்துட்டு சொல்லணும் ஆனால் சரிம்மா உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆஃபீஸ்சுக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்தீங்கன்னால் நல்லாயிருக்கும் சரிங்கம்மா ஆ அம்மா வரும்போது அந்த கேஸ் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க ஓகேம்மா நீங்கள் வாங்க நம்ம இங்கே வந்து பேசிக்கலாம்